இப்போது வந்து எங்கள் இடத்துக்கு பக்கத்தில் உள்ள மருத்துவமனை வந்து நாங்கள் ஈஸியாகவே எங்களுக்கு வந்து இங்கேயிருந்து வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்திலேதான் அங்கே இருக்கும் அங்கே வந்து நிறையா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும் எக்ஸ்ரே எடுக்கிறதா இருக்கட்டும் சரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லா வசதியுமே அங்கே இருக்குது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுவும் இல்லாமல் எங்களுக்கு அங்கே வந்து ஒரு டூ மந்த் ஒன்ஸ் அப்போது வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரியெல்லாம் வந்து மெடிக்கல் கேம்ப் போட்டு அவங்களே வந்து எங்கள் நம்மளோட வீட்டுக்கெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்து நமக்கான டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டு போவாங்க அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப்பெல்லாம் அவங்க வந்து எங்களுக்கு பக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸில் அதுவும் இல்லாமல் அவங்க அந்த அந்த ஹாஸ்ப்பிட்டல்ஸில் உள்ள நர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாகவும் இப்போ வந்து பேஷண்ட்டை வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க இப்போ மற்ற சில இடத்துலலாம் பார்த்திங்கனா இன்னும் கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துப்பாங்க மோஸ்ட்லி எல்லா இடத்துல இல்லை சில பேர் ஹார்ஷாக நடந்துப்பாங்கன்னு சொல்லலாம் இது மாதிரியிருக்கப்ப இவங்க வந்து ரொம்பவே கேர் எடுத்து ஒவ்வொருத்தவங்களும் ஸ்பெசிஃபை கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாங்கள் ஈஸியாக வந்து அது வந்து இப்போ ந எங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரங்கிறதுனால் எங்களுக்கு வந்து ஈஸியாகதான் இருக்கும்